என்னை பற்றி நான் சொல்லணும்னா நான் வந்து ஒரு ஹேப்பியான ஃபேமிலியில் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு அண்ணா ஒரு அக்கா அம்மா அப்பா நாங்கள் வந்து தீபாவளி பொங்கல் அந்தமாதிரினா நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்போம் எங்கேயாச்சும் வெளியே போவோம் டிரிப்புக்கு ப்ளான் பண்ணுவோம் இப்போது வந்து தீபாவளி பொங்கல்னா நாங்கள் எங்கே போகலான்னு சொல்லிட்டு மூவிக்கெல்லாம் டிக்கெட்ஸெல்லாம் புக் பண்ணிட்டு எல்லாம் ஜாலியாக கிளம்பி மார்னிங் போனால் ஈவ்னிங் தான் வருவோம் அந்தமாதிரி ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னோட ஸ்டடிஸ்ல வந்து நான் வந்து டெய்லியெல்லாம் படிக்க மாட்டேன் எப்பயாச்சும் படிப்பேன் எக்ஸாம்னா படிச்சுட்டு அன்னைக்கு மட்டும்தான் எழுதுவேன் அந்தமாதிரி ஏன்னா டெயிலி படித்தாலும் அதை வந்து என்னைக்காச்சும் ஒருநாள் மறந்துடுற மாதிரி இருக்கும் ஆனால் எக்ஸாம் டைம் படித்தா அது மறக்கவே மறக்காது ஏன்னா அந்த பயத்தில் வந்து படிக்கணும் படிக்கணும்னு தோணும் தோணும் அப்போ வந்து நம்ம படிச்சுடுவோம் அப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சி நான் யூஜியில் வந்து எங்கேயுமே போனது இல்லை பிஜி ஜாயின் பண்ணப்பறம்தான் நான் எம்எஸ் டபிள்யு ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் எங்கேயாச்சு அப்போதான் ஃபீல்டு ஒர்க் அனுப்பினதாலதான் எங்கள் வீட்டில் எல்லாம் அலோவ் பண்ணி ஏன்னா ஸ்டடீஸுக்காக வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க சும்மா போகணுன்னா யாரும் விடமாட்டாங்க ஸ்டடீஸுக்காக நான் போகிறேன்னா எவ்வளோ நேரத்துக்கு வந்தாலும் என்னை வந்து ஓகே எதுவும் சொல்லமாட்டாங்க எங்கள் பேரண்ட்ஸும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ணா அக்கா எல்லோருமே சப்போர்ட் பண்ணுவாங்க நீ இந்தமாதிரி பண்ணு அந்தமாதிரி பண்ணு அவங்க எல்லாம் என்னோட ஃபேமிலியில் எல்லோருமே தங்கச்சி அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்வேன் இந்தமாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட்ற கோவப்படவும் மாட்டேன் அதுக்கப்புறம் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு கோவம் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் ரொம்ப கோவப்பட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஜாயிண்ட் பண்ணிட்ட அப்புறம் எல்லோருமே ஒரு ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க நம்ம வந்து அந்தமாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு எக்ஸாம்பிளாக நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய கோவப்படமாட்டேன் அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலும் இந்தமாதிரி பண்ணக்கூடாது அந்தமாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து அவங்ககிட்ட சொல்வேன்